ஆமாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து காலேஜில் போய் தான் படிச்சு பட்டம் வாங்கினாங்க அவங்க வந்து காலேஜ் மூலயமா ஒரு கேம்ப்பஸ் இண்டர்வ்யூவில் மல்டிநேஸ்னல் கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனாங்க அப்புறம் அவங்க வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் சேலரி வாங்கினாங்க ஏன்னால் போன கொஞ்சம் நாள்லையே வந்து அவங்க ஒரு நல்ல பொஷிஷன் போனதினால தான் அவங்க அறுபதாயிரம் சேலரி வாங்க முடிஞ்சுது அவங்கனாலே அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுகிற ஃபேமிலி அந்த சம்பளத்தை வச்சு தான் வந்து ரன் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியை அங்கே அவங்க போனது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு அவங்க ஃபேமிலிக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது